ஹலோ ம் ம் வணக்கம்ப்பா

எனக்கு ஒரு ஃபோன் வேணுப்பா ம் ம் எனக்கு டச் ஃபோன் வேணும் சாமி ம் ம் கம்பெனி டச் ஃபோன்ல எது நல்ல பெட்டராக இருக்குதோ அந்தமாதிரி கம்பெனியில எனக்கு க நல்ல ஃபோனாக வேணும் ம் ஆ ம் ரேட்டு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறு ஏழாயிரருபாய்க்கு காட்டுப்பா இல்லை இப்போ ஈஎம்ஐல தான் நாங்கள் எடுக்கணும் மொத்த பணமெல்லாம் கட்டமுடியாது ம் ம் சொல்லுப்பா அந்த பக்கத்தில் ஆ அன்னூர் லொகேஷன்ல தான் இருக்கிறேன்

சரி ஷாப் எங்கையாருக்கு கடை எந்த இடத்துல இருக்குதுப்பா எதித்து பேக்கரி ஆ

எதித்து பேக்கரி கோயம்புத்தூர் ரோட்லயா அவனாசி ரோட்டில ஆ ம் ம் ம் ம் ம் ம் ம் ஆதார் கார்டும் ஆ ம் ம் சரிப்பா ஆ சரி நாளைக்கி பையனை கூட்டிட்டு வரேன் நான் ஓகே வச்சிடுறேன் ம் ம் ஆ சரிப்பா நன்றிங்க ம்